சொல்லுங்க மேம் குட் ஈவினிங் மேம் ஓகே மேம்

ஓகே ஸ்டே பண்ண ஹாஸ்டல் வித் ட்ராவல் த்ரீ ப்ளேசஸ்க்கு ஒன் லேக் ஆகும் மேம் எஸ் மேம் இல்லை மேம் இல்லை ரூம் ரூம் ரென்ட் தரணும் இதுல்லாமல் நா ஃபுட் அரேன்ஜ் பண்ணணும் நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணணும் ப்ளேசஸ் எல்லாமே முக்கியமான ஊராயிருக்கு அதனாலே நாங்கள் எத்தனை டேஸூனு என்ன எது சொல்லணும்லை மேம் ஒன் லேக் ஆகும் மேம் யோசிச்சுட்டு சொல்லுங்க மேம் இல்லை மேம் கொஞ்சோம் சிச்சுவேஷன் ரொம்ப ஹெவி மேம் நீங்கள் மூணு ப்ளேஸ் சொல்லுறீங்க மூணு பிளேஸ்கு கூப்பிட்டு போகிறோம் காமிக்கிறோம் தென் ஹோட்டல் அரேன்ஜ் பண்ணித்தறோம் நாங்களே ஃபுட் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணித்தறோம் உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவைனாலும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் மேம் ப்யூர் வெஜ்ஜுன்னு சொல்லுறீங்க வேறு ஓகே மேம் ஓகே மேம் நாங்கள் ரெடி பண்ணித்தறோம் இல்லைனு சொல்லலை பட் ஒன் லேக் ஆகும் மேம் பிஃப்டீன் டு தர்ட்டி டேஸ்னால் மேம் மேம் நீங்கள் பாருங்க அவ்வளோக்கெல்லாம் ஒன் லேக் ஒன்றும் வந்து அமௌன்ட் பெருசுல்லை மேம் ஒன் லேக்ன்னுறது நீங்கள் நீங்கள் சொல்லுற எல்லா ஃபெஸிலிட்டிஸும் நாங்கள் செஞ்சுத்தறோம் பட் ஒன் லேக்குமே ஓகே தான் மேம் ஒரு நைன்ட்டி ஃபைவ் போட்டுக்கலாங்களா நைன்ட்டி ஃபைவ் தான் அதுக்கு கீழே இறக்க முடியாது நைன்ட்டி ஃபைவ் வச்சு பண்ணலாம் ஆனால் நீங்கள் சொல்லுற பிளேசஸும் ஹாஸ்டலில் தங்குகிற மாதிரி ரூம் கிட்டே ரெடி பண்ணித்தறோம் ஃபுட் எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி தருவோம் நைன்ட்டி ஃபைவ்க்கு கரெக்டாக இருக்கும் மேம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்க என்னன்டு இப்போதிலேருந்து நீங்கள் சொல்கிற பிளேஸ்க்கு நாங்களே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் ஃபுட் எல்லாமே நாங்களே கொண்டு போய்டுறோம் வேன்லயே ட்ராவல் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன எந்தந்த பிளேஸ் சொல்லுங்களோ அந்தந்த பிளேஸ் எல்லாத்தையும் காட்டுகிறோம் மேம் ஓகே மேம் ஃபேம்லியாக வரீங்களா இல்லை சிங்கிளாக வரீங்களா மேம் எவ்வளோ பேர் வரமாதிரி இருக்கீங்க இதுக்கு ஒன் லேக்குங்கிறதே கம்மி தான் மேம் இருந்தாலும் உங்களுக்காக பண்ணித்தறோம் நைன்ட்டி ஃபைவ்க்கு பண்ணித்தறோம் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே நாங்கள் நல்லதாக பண்ணித்தறோம் மேம் எதனால் நீங்கள் அந்த பிளேஸெலாம் பார்க்கணும் அங்கே என்னன்ன ப்ளேஸ் போகலாம்னு ஏதாவது பிளானிங் இருக்குதுங்களா அதில் ஏதாவது மேம் இப்போ வந்து இன்க்ளூட் இந்தந்த பிளேஸ் அப்படினு சொன்னிங்கனால் நாங்கள் அதை ரெடி பண்ணித்தருவோம் ஓகே ஓகே மேம் திருப்பதி டெம்பிள் ஓகே சென்னையில் வேறு ஏதாவது பிளேசஸ் சுற்றி பார்க்குற மாதிரி அரேன்ஜ் பண்ணி நீங்கள் சொன்னிங்கனால் அந்தந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரூம் ரெடி பண்ணி தருவோம் அதுக்காகத்தான் பிளேஸஸ் கேட்குறோம் ஸ்டே பண்ணனும் நைட்டில் ஸ்டே நாங்கள் அந்தந்த ஏரியாவில் உள்ள ஹோட்டல்ஸ் ரெடி பண்ணனும் ஃபுட்டுக்கு ரெடி பண்ணனும் ஸ்டே பண்றதுக்கு ரூமெல்லாம் ரெடி பண்ணனும் அப்படிங்கும்போது நீங்கள் ஏரியாவில் எங்கே என்னென்ன ப்ளேஸ் பார்க்கணும் அப்படினா அங்கே முன்னாடியே இப்போ சென்னையில் ப்ளேக்தெண்டர் அந்த மாதிரி போகணும் அப்படினா முன்னாடியே நம்ம போய் அங்கே ஆர்டர் கொடுத்தாதான் இத்தனை பேரு வருவாங்கனு டிக்கெட் புக் பண்ணனும்லை மேம் ட்ராவலுக்கு புக் பண்ணுறதோட உங்கள் ஒர்க் முடிஞ்சிடுச்சு ஃபுட்டு ஸ்டே பண்ணுற ரூம் இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணணும் மேம் அதனால்தான் மேம் கேட்குறோம் சென்னைனால் என்னென்ன என்னென்ன பிளேஸெலாம் மேம் ஓகே ஓகே எத்தனை டேஸ் மேம் அங்கே பிளான் பண்ணியிருக்கீங்க சென்னையில் ஓகே மேம் ஓகே மேம் நெறைய சுத்திப்பாக்கலாங்களே அங்கே பிளேஸூ நிறையா இருக்குது பார்லிமென்ட்டு இருக்குது ஓகே மேம் மெரினா பீச் நல்ல பிளேஸ் தான் அங்கேயும் நிறைய பெருந்தலைவர்களெலாம் இருக்காங்க போயிட்டு பார்க்கலாம் வேறு எதாவது உங்களுக்கு ஐடியாஸ் கெடைச்சாலும் யோசியுங்க மேம் யோசிச்சுட்டு என்னென்ன பிளேஸஸ் இப்போது த்ரீ தான் ஏரியா ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அதுல என்ன இம் இம்பார்டன்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தின்க் பண்ணிக்கோங்க நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்னும் நெறைய ப்ளேசஸ் தெரிஞ்சுக்கலாம் ஃபேமிலியாக வேறு வரீங்க அதனால் நிறைய இம்பார்டென்ட்டான ப்ளேஸ்லாம் தெரிஞ்சுகிட்டா நல்லது அதனாலே தெரிஞ்சுக்கோங்க ஓகே மேம் நாங்கள் வேனோடு அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறோம் நீங்கள் ப்ளேஸஸ் சொன்னீங்கனால் அந்தந்த ப்ளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அனுப்புகிற கைடு வந்து உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் என்ன டைமில் கிளம்பணும் எப்போ ரெஸ்ட் எடுக்கணும் ட்ராவல் டைம் எப்பப்போ அப்படின்றதெல்லாமே நாங்கள் டைம் டேபிள் ரெடி பண்ணிடறோம் மேம் மார்னிங் ஃபுட் எத்தனை மணிக்கு ஆஃப்டர்நூன் ஈவினிங் இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதாது ஐட்டம் வேணும்னா சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுங்கிறதை சொல்லிட்டீங்கனால் நாங்கள் அதை மாதிரி ரெடி பண்ணிடுவோம் மேம் ஓகே மேம் நாங்கள் ரெடி பண்ணிடறோம் மேம் நல்ல ஹோட்டலாக பார்த்து ரெடி பண்ணித்தறோம் ம் ஓகே மேம் ம் தேங்க்யூ